ஹலோ கடத்தூர் ஸ்டேசன்ங்களா சார் நாங்கள் ஃபேமிலியாக டூர் ஒரு வாரம் வெளியே போகலான்ட்டு இருக்கோம்ங்க சார் வீட்டில் வீட்டில் பார்த்தீங்கன்னா நகை பணம் பணம்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டிக்காக பாதுகாப்பு வேணும்ங்க ஐயா ஓன் வீக்குங்க ஐயா வீடு காட்டுப்பாளையம் ஐயா காட்டுபாளையத்துல மலையாம்பாளையம் உள்ளே வந்தீங்கன்னா ரெண்டாவது வீடுங்க ஐயா ஐயா போன வாரம் கூட பக்கத்து வீட்டில் திருட்டுப் போய்ருக்குங்க அதுக்கு அடுத்த தெருவிலையும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருட்டுப் போய்ருக்குங்க ஐயா அதனால் கொஞ்சம் சேஃப்டி கம்மியாக இருக்குது ஏரியாவில் அதனால் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும்ங்க ஐயா போன வாரம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு வீடு தள்ளிங்க அதுக்கு முந்தின வாரம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீதியிலேயே திருட்டுப் போய்ருக்குங்க இதுமாதிரி ரெண்டு மூணு பக்கத்திலேயே ரெண்டு மூணு பக்கம் போனங்காட்டியும் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க ஐயா பணம் அதெல்லாம் இருக்கங்காட்டி பயம் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா ஐயா லெட்டருங்க தானே ஐயா ஓகேங்க ஐயா எழுதிக்கலாம்ங்க திரும்பி ஒரு வாரம் ஆகும்ங்க ஐயா அப்புறம் நாங்கள் எட்டாந்தேதி போகலான்ட்டு இருக்கோம் பதினாறாந்தேதி ரிட்டன் வர மாதிரி இருக்கும்ங்க ஐயா ஆனால் இப்போ பார்த்தீங்க ஓகே ஐயா ஐயா எந்தமாதிரி எழுதிட்டு வர்றதுங்க ஐயா ஓகே ஐயா அப்படியே எழுதிக்கலாம்ங்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறேங்க ஆமாங்க ஐயா ஸ்டேஷன்ல எல்லா மூணு பக்கமுமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அது என்குயரி போய்ட்டு தான்ங்க ஐயா இருக்குது நேற்று கூடோம் வந்து உங்கள் ஸ்டேஷன்லேருந்து வந்து என்குயரி பண்ணாங்க பக்கத்து வீட்டில் அது இன்னும் அது பொருளெல்லாம் கிடைக்கல திருடனது யாருன்னு தெரியலன்னு சொன்னாங்க இப்போது நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஐயா மூணு வீடு தான்ங்க ஐயா இப்போது நைட் டைம் ஓகேங்க ஐயா இப்பவுமே நைட் டைம் பார்த்திங்கனாங்க ஐயா நிறையா வெளியே அன்வான்ட்டடு சவுண்டு எல்லாம் கேட்குதுங்க சரிங்க ஐயா நான் ஓகேங்க ஐயா ஸ்டேஷனுக்கு வர்றேன்ங்க ஐயா தேங்க்யூ ஐயா